பயணச்சீட்டு முன்பதிவு அப்படின்றதுல பார்த்திங்கன்னா நம்மளோடய தொழில்நுட்பம் எப்படி ரொம்ப உதவுது அப்படின் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம இப்போ ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணணும் அப்படின்னா நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் டிக்கட் புக் புக் பண்ணணும் பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம கையில் இருக்கிற மொபைலில் இருக்கிற ஆப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுதுனா டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணிக்க முடியிது அதே மாதிரி ஹோட்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்மளாம் வெளி ஊருக்குலாம் போனோம்னா அந்த ஊருக்கு போயிட்டு ஹோட்டலை தேடி கண்டுபிடிக்கணும் அந்த ஹோட்டலோடய வசதி என்ன இருக்குது அது எந்த தெருவில் இருக்குன்னே கூட நமக்கு தெரியாது பட் இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து ஹோட்டல் ரிசர்வ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ண முடியிது ஏன்னால் ஜஸ்ட்டு உங்களோடய மொபைல் ஃபோனில் வந்து அந்த ஹோட்டல் ரிசர்வேஷனுக்குனு இருக்கிற ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நமக்கு பிடுச்ச ஹோட்டலு என்னென்ன ஃபெசிலிட்டிஸோடய இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடுச்சி நமக்கு பிடுச்ச ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற ஹோட்டல் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடுச்ச இடத்துல இருக்கிற ஹோட்டலை புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி அட்வான்ஸாக ரிசர்வ் பண்ணிக்க முடியிது அதேமாதிரி டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸோ ட்ரெயின்னோ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் அந்த டைம் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண முடியுது அதுக்கான ஒரு புது டைமிங் வந்து அவங்க வந்து நமக்கு ஈஸியாக இன்ஃபார்ம் பண்ண முடியிது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது முன்னாடியெலாம் வந்து இப்போ ட்ரெயின் கேன்சல் ஆயிருச்சினா நமக்கு தெரியாது பஸ்ஸு கேன்சல் ஆயிருச்சினா நமக்கு தெரியாது நேராக ஸ்பாட்டுக்கு போனால் மட்டுந்தான் தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிள் எஸ்எம்எஸ் மூலமாவே நம்ம என்ன பண்ண முடியிது அதை தெரிஞ்சுக்க முடியிது கேன்சல் ஆனதையும் கண்டு தெரிஞ்சுக்க முடியிது நியூ டைமிங்கும் நம்மளால் கன் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியிது அதேமாரி ப்ளாட்ஃபார்ம் நம்பரெலாம் கண்டுபிடிக்கிறதும் பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து மொபைல்லே அது நம்ம ரயில்வேவோடய ஆப்பலாம் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் மொபைல் ஃபோன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியே நம்மளோடய அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரொம்ப சிம்புளாக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது